மாற்றுத்திறனாளிகள் விளையாடுவதுன்னா அவங்களுக்கு அதிகமாக மக்கள் உதவி செய்கிறாங்க கவர்மெண்ட்டு எவ்வளோ செய்தோ அது தெரில ஆனால் மக்கள் லோக்கலில் இருக்கிறவங்க அதிகமாக உதவி செய்கிறாங்க பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காகவோ ஒவ்வொன்றும் அவங்களுக்காக என்னென்ன செய்யணுமோ ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணுறது வீட்டு ஹெல்ப்புலேருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் பணம் காமனாக எல்லோருக்கும் இருக்குது பணம் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்க பிரச்சனை எல்லோருக்கும் தெரியும் மாற்றுத்திறனாளி பண பிரச்சனை அதிகபட்சம் பார்த்திங்கனா பண பிரச்சனையாக இருக்கும் பண பிரச்சனையை டேலி பண்ணுறதுக்காகவே ஈக்குவல் பண்ணும் அந்த பண பிரச்சனை இல்லைன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறுவாங்க ப்ராக்ட்டிஸ் மேலே கான்சென்ட்ரேஷன் அதிகமாக போகும் அப்படின்றதுக்காக லோக்கலில் இருக்க விஐபியா இருக்கட்டும் மக்கள் நார்மல் மிடில் க்ளாஸ் மக்கள் வந்து அவங்களால முடிஞ்சது எவ்வளோ பண உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க முடியாதவங்களும் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவருக்கு மன ஊக்கத்தை கொடுக்குறாங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க அவருக்கு ஸ்பீச் கொடுத்து அவர் எப்படி டெ ஆர்வத்தை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணுறாங்க அவங்களுக்கு வசதின்னு சொல்லப்போனால் இப்போ வீட்டு வசதி கவர்மெண்ட் மூலிமானா ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் மூலிமாவோ இல்லை ஒரு விஐபி மூலிமாவோ வீட்டு வசதி அவங்களோடய கடன் வசதி நீக்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் தேவைன்னா அதை வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு உ உதவி பண்ணுறாங்க மனிதம் மனிதத்தை நல்லா பாதுகாப்புறாங்க மாற்றுத்திறனாளிகள்னு இல்லை மற்ற எல்லாத்துக்காகவும் மாற்றத்தை குறிப்பிட்டு சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளி திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் கை கால் ஊனம் அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓரளவு மனிதம் இன்னும் இருக்குது அப்படின்னுதான் சொல்வேன் நான் சொல்லப்போனால் எங்கள் ஏரியாவில் பார்த்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அவாய்ட் பண்ணுறத தவிர்க்கிறாங்க எவ் அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உதவி செய்கிறாங்க மக்கள் அவங்ககூட சேர்ந்து நாம்மளும் செஞ்சிடுவோம் செஞ்சோம் அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெடைச்சுச்சி